எனக்கு ஒரு ஸ் ஒரு புக்கு கொடுத்தாரு ஃபாதரு சிங்கப்பெண்ணேன்னு அந்த புக்கு படித்து அந்த ஸ் பெண்ணு வந்து எவ்வளோ கஷ்டப்படுது எவ்வளோ பா அந்த புக்கு படிச்சவொடனே எனக்கே பாதிப்பாகிடுச்சு எவ்வளோ கஷ்டப்படுது அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி முயற்சி பண்ணுது அது எப்படி மீண்டு வருது அந்த கஷ்டத்துலேருந்து

கஷ்டத்துலேருந்து அது மீண்டு வந்து எப்படி வளர்ச்சி ஆகுது அது எப்படி இருக்குது பாருன்னு எனக்கு அந்த புக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு சிங்கப் பெண்ணே அந்த புக்கு பாதிப்பாகிடுச்சு அதுவும் அந்த பெண் வந்து இ ச்சி அதுவும் படித்து இதுவாகிட்டு ரொம்ப கஷ்டம் அந்த பெண் திருப்பி மீண்டும் வர ரொம்ப கஷ்டப்பட்டுச்சி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புன்றதே இல்லை ஒரு தைரியமே இல்லை தைரியம் இல்லாத இந்த இடத்துல எப்படி இருக்கிறது என்ற ஒரு பயத்தில் இதுவாகிடுச்சு